நான் வந்து ரீல்ஸு ஷார்ட்ஸ்ஸு அந்த மாதிரில்லாம் நான் வந்து படமாக்கினது கிடையாது எனக்கு வந்து அதில் வந்து எனக்கு ஆர்வம் கிடையாது ஸோ நான் வந்து புகைப்படம் எடுக்கிறது மட்டும்தான் ஆர்வம் எனக்கு நான் என்னதான் செல்ஃபியோ வீட்டில் இருக்கிறவங்கள புகைப்படம் அந்த மாதிரி தான் எடுத்துப்பேன் ரீல்ஸு ஷார்ட்ஸு அந்தமாதிரிலாம் நான் வந்து எடுத்ததில்லை ஆனால் வந்து அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா ரீல்ஸு ஷாட்ஸு அப்படின்றது வந்து நம்ம நம்ம வந்து நமக்கு அதுக்கான ஒரு திறமைகள் வேணும் ஒரு கால கலைஞர்கள் தான் கலைஞர்கள் தான் பண்ணணும்னு இல்லை ஆனால் வந்து அது வந்து ஒரு நல்ல முக பாவனையோடு அந்த வார்த்தைகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒப்பனைகள் வாயில் அசைத்து அந்தமாதிரி நம்ம வந்து கொடுக்குறோம் ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டம் அதனால் வந்து அது கஷ்டமாக இருக்குது ஆனால் புகைப்படோன்றது வந்து ஈஸி நம்ம ஈஸியாக நம்ம டக்குன்னு ஒரு ஒரு ஒரு உணர்ச்சி பூர்வமாக நம்ம ஒரு போஸ் கொடுத்து நம்ம வந்து அதை எடுத்துக்கடலாம்